ஆ ஹலோ யார் ஆ சொல்லுங்க ஆமா ஆமா ரெக்யூர்மெண்ட்டு சொல்லிருந்தம்மா ஆமா ஆ அதான் நம்ம ஆஃபிஸ் வந்து காலையில் டென் ஓ க்ளாக் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் ஆனால் அது ப்ரீவியஸ்ஸாக வந்து அந்த நயன் ஃபிஃப்டின் அந்த ரேஞ்சுக்கு வர்ற மாதிரி இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் இருக்குறிங்க ரெண்டு பேர் இருக்குறிங்களா மூணு பேர் இருக்கிங்களா ரெண்டு ஆளா எனக்கு இங்கே அவ்வளோவா ஆனால் ஒ ஒர்க்கு இருக்காதுங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பாருங்க பட்டு உங்களுக்கு இது வந்து அதிகமாக இருக்காதுல்ல ஒரு ஆளு எக்ஸ்ட்டாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் சார் அப்படிங்கற மாதிரி இருந்தால் ஓகே சின்ன ரூம் தான் அதனால் நீங்கள் இப்போதிக்கு மட்டும் ஒரு ஆளா வாங்க நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் எதாவது மாற்று கருத்து எதா இருந்ததுன்னா சொல்லுங்க அதுக்கப்புறம் வேணுணா சேஞ்ச்சஸ் பண்ணிக்கிலாம் சரியா சாய்ங்காலம் ஃப ஃபோர் ஃபிஃப்ட்டின் அந்த மாதிரி சம்திங்கில் க்ளோஸ் பண்ணிடுவோம் நீங்கள் ஃபோர் ஃபிஃப்ட்டின் வர இருக்கிணுங்கற அவசியம் இல்லை நமக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிலீவ் ஆகிக்கோங்க ஆஃப்டர்நூன் லன்ச்சி மட்டும் பா டேபுளில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பட்டு அதுதான் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டபுள்லாக கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சி ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் மெ மெயின்டெயின் பண்ணி கொஞ்சம் ட டஸ்பின் மெயின்டெயின் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க் ஆக்ட்டிவிட்டீஸ்லாம் நமக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்குணும் மெயின்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க ப்ராபர்ராக பண்ணல நான் அதுக்கு அப்புறம் இவங்க ஒரு சில எம்ப்ளாய்ஸ்ஸுக்கே நான் இன்ஸ்ட்ரெக்ஸன் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு சொன்னேன் பட் அவங்களும் ஒரு சைடு ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் ஹண்ட்ரெட் பர்ஸன்டேஜ் எஃபிஸியன்சி கிடைக்கல அந்த அந்த க்ளீன்னஸ் பற்றி ஸோ அதனால தான் ஒரு சரி நம்ம ஒரு ஆளு போட்டு அந்த மாதிரி க்ளீனிங் ஆக்ட்டிவிட்டீஸ்ஸுக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லி தான் ரெக்யூர்மெண்ட் அலாட்டு அலாட் பண்ணிருந்தேன் சொல்லி கேட்டுருந்தேன் ஒரு ஆள்கிட்ட ஓகே ஓகே எவ்ரி மந்த்லி சிக்ஸ் தௌசண்ட் கொடுக்கலாம்மா சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கு நெகட்டிவ்லாம் பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் சேல்ரி உங்களுக்கு உங்களோடய இதை பார்த்துட்டு நான் வேணுணா இன்க்ரீஸ் பண்ணுன்னா பண்ணிக்கொடுக்குறேன் ஓகேவா

சரி சரி சரி மேடம் சரிங்க அங்கே எம்ப்ளாய்ஸ்லாம் இருப்பாங்க கொஞ்சம் லி லி லிபரல்லாக இல்லாமல் நீங்கள் வந்திங்கன்னா உங்கள் ஒர்க்கை மட்டும் பார்த்து போயிட்டு அந்த மாதிரி ஆக்ட்டிவிட்டீஸில் மட்டும் இருங்க எந்த எதுலேயும் அவங்களும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க நீங்களும் எதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க டிஸிப்பிளீன் கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே